நம்மளோடய வாழ்க்கையில கலை இன்றியமையாத ஒன்று வாழ்க்கையே கலை தான் கலை தான் வாழ்க்க நம்ம வாழ்க்க அழக பொறுத்து அழகுலையும் கலை இருக்கிறது அனைத்திலும் கலை இருக்கிறது நம்ம வீட்டு இப்போ குறிப்பாக நம்ம வீட்டையே எடுத்திக்கிட்டேன்னாலும் வீட்டு வீட்டுக்குன்னு சில கலைகளை ஒதுக்கிருப்போம் குறிப்பாக பெயிண்ட்டிங் க்ளீனிங் சுத்தமாக வச்சிக்கணும் இந்தமாதிரி இந்தந்த இடத்த இங்கங்கே வைக்கணும் அதுமாதிரி அந்த இதுவும் ஒரு கலை தான் அதேமாதிரி இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னால் விவசாயத்தில் பூஞ்செடி கன்றுகள் மரங்கள் மரம் செடி கொடிகள் வளர்க்குறது அதுவும் ஒரு கலை தான் பூச்செடி அழகுச்சாதன செடிகள் வளர்க்குறதும் அதுவும் ஒரு கலை தான் இப்போ நம்ம நம்ம உடற்பயிற்சி பண்ணுறது அதுவும் ஒரு கலை தான் உடற்பயிற்சி பண்ணுறதும் நம்ம உடம்புக்கும் நல்லது பார்க்கவும் நல்லாயிருப்போம் நம்ம பார்க்குறது நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி உடற்பயிற்சிகளும் பண்ணுறோம் உடம்பும் நல்லா இருக்கும் ஓ ஆரோக்கியமாகவும் இருப்போம் கலை வந்து தோட்டக்கலை அதிகமாக யூஸ் ஆகுது தோட்டக்கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னால் தோட்டங்களை பராமரிக்கிறது பராமரிக்கிறது ஒரு கலை அந்த மரங்களை சிறப்பாக வளர வைக்கிறது ஒரு கலை ம் நம்ம படிப்பும் ஒரு கலை தான் படிக்கிறது வந்து நம்ம வாழ்வின் இன்றியமையாத ஒன்று படிப்பு படிப்பு வந்து நம்ம நம்மளால் முடியாத வேலைகளையும் கூட நம்ம படிக்கிற படிப்பால் நம்மளால் செய்ய முடியும் நம்மளுக்கு இந்த அறிவு வளர்வதற்கு படிப்பு இன்றியமையாத ஒன்று இப்போ அனைத்து துறைகளிலும் கலை இருக்கிறது எனில் நம்மளோடய வீட்டில் கலை இருக்கிறது காட்டில் கலை இருக்கிறது இந்தியா முழுவதுமே கலை தான் கலைநயமிக்க இந்தியா தமிழ்நாடு குறிக்கும் தமிழ்நாடு கலைநயமிக்கது தமிழ்நாடு கலை அந்த காலத்தில் கலை என்பது இன்றியமையாததாக இருக்கிறது அந்தக் காலத்தில் இருந்த அரசர்களில் குறிப்பாக தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற கோ அழகர் கோவில் போன்ற கோவில்களில் போய் பார்த்தால் தெரியும் கலை என்பது தமிழர்களின் பாரம்பரிய கலை அங்கே அதிகமாகவே காணப்படுகிறது தமிழர்கள் அந்தக் காலத்தில் மலைகளுக்கு இடையில் வாழந்ததாக இருக்கிறது அதில் இருக்கும் கல்வெட்டுகளும் ஒரு கலை தான் அதில் இருக்கும் மொழி தமிழ்மொலி தமிழ்மொலியும் ஒரு கலை தான் தமிழ் ஒரு கலை தமிழே கலை தான் நம்ம உணவு உண்ணும் உணவு உணவுக்கு தேவையான வேலை அதுவும் ஒரு கலைத் தொழில் தான் நம்ம உ உண்ணும் உணவு தயாரிப்பதற்கு முதலில் வயலை உழுவ வேண்டும் அது ஒரு கலை வயல் உழுவதும் வயலுமே உழுவறது ஒரு கலை பிறகு அதை ப்பதப்படுத்த வேண்டும் அதுவும் ஒரு கலை பிறகு அதை முளைக்கக்கூடிய விதைகளை ப பயிரிட வேண்டும் அதுவும் ஒரு கலை பிறகு அதை இடமாற்றம் செய்து நடுவதன் மூலம் சிறப்பான ம நெற்பயிர்களோ பிற தானியங்களோ பழங்களோ கிடைக்கிறது இதனை வைத்து நம்மளால் உண்ணவும் முடியும் நமக்குத் தேவையான அளவிற்கு விற்பனை செய்யவும் முடியும் இதுவும் ஒரு கலைத் தொழில் தான் நமது உடம்பில் இருக்கும் உடம்பில் இருக்கும் அழகை காப்பதற்காக காதணிகள் தோடுகள் மூக்குத்திகள் போன்ற பொட்டுகள் போன்றவற்றை செய்வதும் ஒரு கலை தான் இவற்றில் கலை இன்றியமையாதது கலையானது மிகவும் முக்கியமான ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னால் கலை தான் வாழ்க்கையே கலை இல்லைன்னா இப்போ நம்மளால் ஒரு இடத்துக்கு நாகரீகமாக போகவும் முடியாது அங்கே நாகரீகத்தை பார்க்கவும் முடியாது நாகரீகம் என்றாலே சிந்துவெளி சி சிந்துசமவெளி நாகரீகமும் அங்கே இருக்கற மாதிரியும் இல்லாமல் தமிழர்களுக்குன்னு ஒரு கலை இருக்குது தமிழர் கலை அவங்க விளையாட்டு பாரம்பரியம் கலாச்சாரம் இதுவெல்லாம் ஒரு கலை தான் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு கலை விளையாடக்கூடிய விளையாட்டு ஒரு கலை அவர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பது ஒரு கலை அவர்கள் இருக்கும் இடத்தை வைய சுத்தமாக வைத்துக்கொள்வது ஒரு கலை அவர்கள் பழகும் விளையாட்டு வீர விளையாட்டுகள் ஒரு கலை அவர்கள் வளர்க்கும் செல்லப்பிராணிகளை பராமரிப்பது ஒரு கலை அந்த கலைகள் இல்லை என்றால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது கலைகள் இன்றியமையாதது கலைகள் இப்ப ரொம்ப மிகவும் அதிகமாகவே வளர்ந்துக் கொண்டு இருக்கிறது கலைகளில் பல வகைகள் உள்ளன நம்ம உடம்பை நம்ம உட நம்ம அழக அதிகரிக்க நம்ம பயன்படுத்தும் துணிகளிலும் ஒரு கலை உள்ளது கலையானது துணிகளில் மட்டும் அல்லாது நமது உணவு உடல் இருப்பிடம் ஆகிய மூன்றையும் ஆகிய இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது கலை இன்றியமையாது கலை அழகானது அது அறிவானது கலை அறிவாக வளர்த்துக் கொள்ளவும் முடியும் ஆனால் கலை அதிக அளவு பராமாரிப்பதன் மூலம் கலையை மேம்படுத்தவும் முடியும் மேலும் அதனை அதிகமாக்கவும் முடியும் தோட்டக்கலையில் தோட்டங்களைப் பராமரிப்பது மட்டுமின்றி அழகான பார்க்குபவர்களை ஈர்க்கச் செய்வதும் ஒரு கலை தான் இதனை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை கலைகள் தொடர்பான படிப்புகளிலும் பார்க்கலாம் தெரிந்து கலைகள் பற்றி தெரிந்த பெரியவர்களையும் கேட்டும் தெரிந்துக் கொள்ளலாம் நம்ம கலையை வளர்த்துக் கொள்வது இன்றியமையாது கலை வளர்ப்பதன் மூலம் நம்ம வந்து திறமையும் வளர்த்துக் கொள்ளலாம் நமது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம்